ஆ சார் வணக்கம் சார் சார் நீங்கள் குழந்தை நல டாக்டரா சார் ஆ சார் ஆ ஏன் பே பேரக் குழந்தை பிறந்திருக்கு சார் எங்கள் பேரக் குழந்தைக்கி வந்து இப்போ ஒன்றேகால் வயது ஆகுது ஆமாம் சார் குழந்தைகளுக்கு வந்து கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வீக்காக இருக்கான் அதனால் அதுக்கு என்ன ஃபுட்டு கொடுக்கலாம் எப்படி ஊட்டச்சத்து என்ன கொடுக்கணும் இல்லை எதுவும் ஊசி எதுவும் மா மாத்திரைகள் எதுவும் கொடுக்கணுமா என்னாங்கிறது கேட்டுக்க தான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார்

ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ இது தான் சார் சொல்லுங்கள் சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார் ஆ சரிங்க சார்

ஆமாம் சார் ஆமாம் ஆ ஆ கொடுக்குறாங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஆ சரிங்க சார் அப்புறம் குழந்தைகளுக்கு இப்போ சாப்பாடெல்லாம் வந்து ஃபுட்டெல்லாம் எப்படி சார் இந்த காய் வகைங்கெல்லாம் வந்து ஆ சரிங்க சார்

ஆ சொல்லுங்கள் சார் ஹலோ ஆ சார் உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி சார் எதாவது இருந்துச்சுன்னால் நான் குழந்தையை கூட்டிகிட்டு உடனே வந்து உங்களை பார்க்கறேன் சார் ஆ தேங்க்யூ சார் நன்றி சார்